கோழிக்கு பார்த்திங்கன்னா உள்நாட்டு கோழி வெளிநாட்டு கோழி ஆல்க்ரிக் கோழி க்ரீ க்ரேன்ஸ் இலங்கங்கோ அது மாரி நிறையா கோழிகள்லாம் இருக்குது ஆனால் இந்த கோழி பார்த்திங்கன்னா வளர்க்குறது எப்படின்னா ஆர்கானிக்கு இது பொருட்கள் அதை மாரி அப்போ தான் கோழி இன்னும் நல்லா சத்தாக அப்படி வளரும் இல்லைன்னா நம்ம அரிசி இதெல்லாம் போடுவோம் தீவனம் அதெல்லாம் போடுறோம் இருந்தாலுமே ஆர்கானிக் ஐட்டம் எதாவது போட்டால் இன்னும் நல்லா கோழி ஸ்ட்ரென்த்தாகவும் நல்ல நம்ம அதை சாப்பிட்டு நம்மளும் ஸ்ட்ரென்த்தாக இருப்போம் அதனால் நம்ம கோழிக்கு அதை மாரி அதிகமாக போட்டு வளர்க்கலாம் அப்புறம் அரசாங்கம் இது வரைக்கும் அந்தளவுக்கு ஆர்கானிக் கோழிக்கு எதுவும் சலுகை இந்த அளவுக்கெலாம் எதுவும் தெரில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரியலை தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா அதிகமாக எதுவும் கோழி வந்து கோழிக்கு இந்த ஆர்கானிக் கோழிக்கு அரசாங்கம் எந்த இதும் அந்த மானியம் அது மாரி எதும் தரலை அதுக்கு ஆர்கானிக்கு கோழிகளுக்கு அரசு அதுக்கு ஏற்ற மாரி ஏதாவது மானியம் இது மாரி தந்து சலுகை தந்து இடம் அதை மாரி தந்து கோழி வளர்க்குறதுக்கு நல்ல ஒரு இது தந்ததுனா இப்போ எப்படின்னா ப்ராய்லர் கோழி வளர்க்குறாங்க அதுக்கு அரசு மூலயமா நிறையா சலுகை தந்து இப்போ இது வளர்ப்பதற்கு இடம் எல்லாம் மானியம் எல்லாம் சலுகை எல்லாம் தராங்கள் அது மாரி ஆர்கானிக் கோழிகள் வளர்த்து இன்னும் தந்தால் இன்னும் நிறைய கோழிகள சத்தாக இருக்கும் நம்ம உள்நாட்டில் உள்ள கோழிகளுக்கு நாட்டுக்கோழி இருக்குது நாட்டுக்கோழி ரொம்ப சத்து அது மாரி ப்ராய்லர் கோழிங்கள் இப்போ நல்லது தான் இருந்தாலும் ஆர்கானிக்காக கோழி இப்போ இருக்குன்னா அதுக்கு ஆர்கானிக் ஐட்டம் ஃப ஃபுட்டு எல்லாமே சாப்பாடு அதுக்கு தீவனம் எல்லாமே இடம் அதுக்கேற்ற மாரி இடம் வேணும் அதுக்கு வள அதுக்கு வளர்க்க ஏற்ற மாரி இடம் வேணும் சுற்றுசூழலும் அதுக்கேற்ற மாரி இருக்கணும் தீவனம் சாப்பாடு எல்லாமே அரிசி எல்லாமே ஆர்கானிக் ஐட்டமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அவங்க தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு உதவி நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கும் அது ஒரு தொழிலாக பார்த்திங்கனா அதுக்கு ஒரு ஊதியம் கிடைக்கும் இல்லைன்னா அவங்க தொழில் செய்கிறவங்களும் அதை விட்டுட்டு வேற எதாவது வளர்த்தோ அந்த தொழில் எப்படின்னா ஆர்கானிக்கிறது ஒரு ஒரு சிறப்பான தொழில் அதுக்கு இப்படி தான் நம்ம இந்த மாரி நம்ம அரசு மூலயமா ஏதாவது மானியம் மானியம் சலுகை அது மாரி தந்தால் ஏதாவது நம்ம கோழிகளுக்கு அதாவது ஆர்கானிக் இது கோழி வளர்க்க நம்மளுக்கு பயன்படும் அரசு திட்டம் எனக்கு இது வரைக்கும் தெரியல நான் இது மாரி இதுக்கப்புறம் ஏதாவது இந்த ஆர்கானிக் கோழி வளர்க்கறதுக்கு ஏதாவது அரசு மூலயமா எதாவது மானியம் இது மாரி தந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா ஆர்கானிக் கோழி மூலம் எல்லாரும் பயன்படுவாங்கள் சத்து நான் இப்போ ஒரு சத்தான ஒரு கோழி அதை சாப்பிட்றவங்க நம்ம மக்கள் எல்லாருமே சத்தாக ஆரோக்கியமாக இருப்பாங்கள் உள்நாட்டு இப்போ ஆர் ஆர்கானிக்கு உள்நாட்டு கோழிகள் எல்லாமே ரொம்ப சத்தானது அது மாரி அது வளர்க்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் முயற்சி பண்ணும் அது மாரி அரசு மூலயமா ஏதாவது முயற்சி பண்ணால் இது இன்னும் மேம்படுத்தி பெருசாக ஒரு லெவலுக்கு ஒரு பெரிய லெவலாக கொண்டு வந்தால் நம்ம எல்லாருக்கும் ஒரு பயன்படும் நம்ம சாப்பிட்றவங்களும் சத் சத்தாக ஆரோக்கியமாக இருப்பாங்கள் அதனால் அரசு மூலயமா ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்து இது மாரி கொடுக்கலாம் இது என்னோடய கோரிக்கை